இன விலங்குகள் வந்து நம்மக்கிட்ட ஆடு கறவை மாடெல்லாம் இருக்குது செம்மறி ஆடு இருக்குது நாய் இருக்குது இதெல்லாம் இனப்பெருக்கம் செய்யறத்துக்கு கறவை மாட்டுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுங்க இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கறவை மாடெல்லாம் சினையிட்டு அது உற்பத்தி ஆகும் குட்டிப் போடும் பராமரிப்பது வந்து அந்த மாட்டெல்லாம் நல்லா டெய்லி குளிப்பாட்டிவிட்டு நல்லா பசு மாட்டுக்கு புல் போட்டு பால் கறக்குறத்துக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் செஞ்சு எல்லாமே நல்லா பராமரிப்பிச்சால் தான் அது நல்லா பால் கொடுக்கும் ஆக அந்த பசு மாட்டை எவ்வளோ நம்ப பராமரிக்கிறிங்களோ நல்லா புல் போட்டு நல்லா வைக்கோல் போட்டு நல்லா டெய்லி குளிப்பாட்டி அது செனை பண்ணி குட்டி போடும்போது தான் நல்லா நம்பளுக்கு பால் வரும் அந்த பாலை எடுத்துன்னு போய் டயரிக்கு ஊற்றி நம்ப ஏதோ ஒரு இன்கம்மை எதிர்பார்க்கலாம் என்கிட்ட கறவை மாடு இருக்குது நாய் இருக்குது கோழி இருக்குது செம்மறி ஆடு ரெண்டு இருக்குது அவ்வளோ தாங்க எங்கிட்ட